அதாவது வந்து மதத்துலேயே பார்த்திங்கன்னா நம்ம இந்து மதம் தான் நெம் ஃபஸ்ட் அப்புறம் வந்து தான் முஸ்லீம் கிறிஸ்தவரெல்லாம் அப்புறம் வந்தது தான் ஒரு முன்னூறு நானூறு வருஷத்துக்கு அப்புறம் உள்ளது தான் இது பார்த்திங்கன்னா தமிழ் நம்ம இந்தி தான் இந்து மதந்தான் முத ஆரம்பத்திலருந்து வந்தது இது என்ன ஆயிப்போச்சுன்னா ஒரு நானூறு வருஷம் நானூறு ஆண்டுகளாக வந்து வெள்ளைக்காரன் நாட்டை ஆளும் போது அப்போ வந்து அந்த இந்துகள் வந்து கொச்சையாக கூப்பிட்டு அந்த ஜாதிக்காரன் வந்து ஜாதி ஜாதியில வந்து அந்த காலத்திலயே பாப்பா வந்து பிரிச்சு விட்டாப்பில அந்த ஜாதி வச்சு பிரிச்சதனால முஸ்லீம் வந்து முஸ்லீமாக ஓடி போயிட்டான் மதம் மாற்றிக்கிட்டோம் இவன் கிறிஸ்தவன் வந்து மதம் மாற்றப்பட்டான் இவ்வளோ தான் இப்படி தான் வந்து மதம் மாற்றப்பட்டாங்க அவங்க வந்து மசம் மதம் மாறிக்கிட்டாங்க முஸ்லீம் வந்து அவங்க மதம் மாறுனாங்க இப்போ அவங்க எந்த மதத்தையும் சேத்துகிறது இல்லை அவங்க ஆளுகளை மட்டும் அவங்க வச்சிக்குறாங்க இவங்க வந்து கிறிஸ்தவன் வந்து எல்லாம் ம ஜாதிக்காரனையும் மாதம் மாட்டிக்குறான் மாத்திக்கிறாங்க பார்த்தோம்னா இப்போது எல்லா ஜாதிக்காரனையும் மதம் மாற இப்போ மாத்திடுறாங்க அது பணத்துக்காக பார்த்திங்கன்னா இப்போ வெளிநாட்டுல வந்து பல கோடி ரூபா அவங்களுக்கு வருது ஆனால் நம்ம மக்களுக்கு அது தெரியாது இந்துக்களுக்கு வந்து தெரியாது அது கிறிஸ்து இது சேருறது ஒரு மட்டும் வந்து அந்த மதத்தில் சேந்துவிட்டால் ஒரு தலைக்கு ஒரு லட்ச ரூபா அது மாதிரி ஒரு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் இப்படி போய் சேர்ந்தாங்கன்னா பலக்கோடி ரூபாய் அவிங்களுக்கு வருது பாதர் அப்படிங்கிறவருக்கு வருது ஆனால் இவங்களுக்கு ஒன்றுமே வராது இவங்களுக்கு வந்து அவங்க அழுகுறதும் கண்ணீரை துடைக்கிறதும் சொல்கிறது தான் எந்த மதத்தில் இருந்தாலும் சாவு சாவு தான் அவனுக்கு அந்த வயசான செத்து போயிடுவான் இவனுக்கு அந்த வயசான செத்துடுவான் எல்லா மதத்துக்கும் சாவு ஒன்று தான் மதமுங்கிறத வந்து தாதி வெவ வெவ்வேறு ஒரே மதம் தான் ஆனால் வெவ்வேறையாக பிரிஞ்சுட்டாங்க ஒரே ம ஒரே மதம் தான் வெவ்வேறையாக பிரிஞ்சுட்டாங்க இவனுக்கு நோவு வரும் அவனுக்கும் நோவு வரும் எல்லாத்துக்கும் நோவு வரும் எல்லாத்துக்கும் ஹாஸ்ப்பிடல் போகிறாங்க எல்லா ப பார்த்துக்கிறாங்க ஆனால் இது வந்து மூடநம்பிக்கை மதம் மாற்றம் வந்து மூடநம்பிக்கை இல்லையா அதனால இது வந்து எது சொல்ல வர்றத்துன்னா மதம் மாற்றன்றது போக கூடாது மதம் மாற கூடாது மதமுங்கிறது மனுஷனுங்கிறது ஒன்று தான் ஆன் ஜாதி பெண்ஜாதி ரெண்டு தான் ஆனா மதம் மாற்றம் வந்து இவங்க வந்து அவங்க பிழைக்கிறதுக்காக மதம் மாறுறாங்க இவ்வளோ தான்